நம்மளோட தமிழ்நாட்டில வந்து சுற்றுச்சூழல் பற்றி சொல்லணும்னால் முன்னே விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல முன்னெல்லாம் எப்படின்னா வந்து இஷ்டமேனிக்கு வந்து குப்பைகளை வந்து போடுறது எல்லாமே வந்து இது பண்ண மாட்டாங்க இப்பெல்லாம் வந்து ஒவ்வொரு தெருவுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து இந்த குப்பைகள்லாம் வாங்கிட்டு போகிறாங்க இதனாலேயே வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து அவங்களே எடுத்துகிட்டு போறதுனால இப்பெல்லாம் வந்து ரோட்ல ஒரு குப்பை கடந்தாலும் அவங்களே எடுத்துகிட்டு போயிடுறாங்க சில டைம் போ அங்கங்கே டஸ்ட் பின் வச்சிருக்கறது முன்னெலாம் அந்த டஸ்ட் பின் எதுவுமே இருக்காது குப்பை வாங்குகிறவங்களும் வரமாட்டாங்க இப்போ வந்து வீட்டு வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போறதுனால இதுமே வந்து நம்மளோட நம்மளோட நாட்டையும் நம்மளுக்கு வந்து இந்த மக்கும் குப்பை மக்காத குப்பையிலருந்து இந்த சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கிற ஒரு இதாக இருக்குது இன்னொன்று வந்து இப்பெல்லாம் வந்து அந்த ப்ளாஸ்டிக்லாம் முன்னாடிலாம் எரிப்பாங்க இப்போ வந்து அது வந்து நம்ப ஏரியா சைடு எங்கேயும் எரிக்கறதில்லை வெளிய கொண்டுட்டுதான் அதை வேற இதாக யூஸ் பண்ணிக்கிறதனால நமக்கு வந்து இந்த ப்ளாஸ்டிக்லயிருந்து எரிக்கிற ஒரு இது வந்து இப்போ வந்து தடை பட்டிருச்சி இன்னொன்று வந்து ப்ளாஸ்டிக் பொருள் ப்ளாஸ்டிக் ப்ளாஸ்டிக் வந்து மக்காத பொருள்னால் இப்போ வந்து அதுவும் உபயோகிக்க கூடாதுன்ட்டு இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க இதனால் வந்து மஞ்சப்பையிலாம் யூஸ் பண்ணணுன்ட்டு கொண்டு வந்திருக்காங்க இதுவே வந்து ஒரு நல்ல விஷயந்தான்